ஹலோ சார் சொல்லுங்கள் சார் கஸ்டமர் கேர்லேருந்து பேசுகிறேன் சார் சொல்லுங்கள் சார் சரிங்க சார் சரி சரிங்க சார் சார் இப்போது உங்கள் உங்கள் ஏரியா பேர் எதுங்க சார் உங்கள் ஏரியா பேருங்க சார் திருப்பூருங்களா சார் சரிங்க சார் சார் திருப்பூரில் லைனில் எல்லா சைடுலேயும் ஃபைவ் ஜி நெட்வொர்க்கு உங்களுக்கு கிடைக்குங்களே சார் அப்படிங்களா சார் சார் நீங்கள் எப்போது இது எம்என்பி பண்ணீங்க சார் ரீசெண்ட்டாகதான் பண்ணீங்களா சார் சரி சரிங்க சார் சரிங்க சார் சார் இப்போது சரிங்க சார் சுற்றிக்கிட்டே இருக்குங்களா சுற்றிக்கிட்டே இருக்கா சுற்றிக்கிட்டே இருக்குங்களா சரி சரிங்க சார் சார் திருப்பூ திருப்பூரில் பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டருக்கு ஒரு டவர் வெச்சுருக்கோம் சார் எல்லாப் பக்கமும் வந்து ஏரியாவை கவர் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் இப்போ நீங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் அவுட்ரில் இருக்கிறீங்களா சிட்டி குள்ளே இருக்கீங்களா சார் சிட்டி குள்ளே தான் இருக்கீங்களா சார் சரி சரிங்க சார் சார் நீங்கள் வந்து யூ யூஸ் பண்ணுற ஃபோன் வந்து த்ரீ ஜி ஃபோனுங்களா ஃபைவ் ஜி ஃபோனுங்களா ஃபோர் ஜி ஃபோனுங்களா சார் இப்போ ஃபோர் ஜி ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜி ஃபோனில் வந்து இப்போ ஃபைவ் ஜி நெட்வொர்க்கு கிடைக்காதுங்க ஃபோர் ஜி ஃபோனில் ஃபோர் ஜி அளவுக்குத் தான் ஃபோர் ஜி அளவுக்குத் தான் கிடைக்கும் நீங்கள் வந்து ச சார் ஆமாங்க சார் ஆமாங்க சார் ஆமாம் ஆமாம் இல்லை சார் நீங்கள் நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ம் ஆ சரிங்க சார் புரியல இப்போ கால் போகிறதுலயெல்லாம் உங்கள் இப்போ ஏதாவது பிரச்சின இருக்குதுங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லையில்லை இல்லை அதெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு அதுதான் இல்லை அதெல்லாம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்குது பிரச்சின இல்லாமல் இருக்குது உங்களுக்கு சரிங்க சார் அப்படிங்களா சார் சரி சரிங்க சார் அப்படிங்களா சார் சரி சரிங்க சரி சரிங்க சரிங்க சார் அது நம்ம பா பா ஆ சாெல்லுங்கள் சார்

சரிங்க சார் சார் இது வந்து சார் இது வந்து கஸ்டமர் கேரு தான் சார் நீங்கள் நியர்பை ஆபீஸெல்லாம் போக வேண்டியது இல்லை இப்போ நாங்கள் உ உங்கள் நம் உங்கள் நம்பரை நாங்கள் நோட் பண்ணிக்கிறோங்க உங்கள் ஏரியாவையும் நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம் நாங்கள் வந்து செக் பண்ணி பார்க்குறோம் இப்போ மீட்ரு வச்சு செக் பண்ணிப் பார்க்குறோம் எந்தளவுக்கு அங்கே வந்து டவர் கிடைக்குது என்னங்கிறத நாங்கள் செக் பண்ணிப் பார்க்குறோம் சார் சப்போஸ் அப்படி அந்த அந்த நீங்கள் சொல்கிற இடத்துல நெட்வொர்க் கம்மியாக இருந்துச்சுன்னால் ஸ்பீடாக கெ கிடைக்கறதுக்கு உண்டான என்ன வே வேலையோ அதுக்கு உண்டானது செஞ்சு தர்றோம் சார் உங்களுக்கு ஆமாங்க சார் ஓகே சார் ஓகே சார்